முன்னாடி இருந்த தலைமுறையில் அப்படி இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இந்த ஜாதி மதம் எதுவும் பார்க்குறது இல்லை ஏன்னால் வந்து இப்போ உள்ள காலகட்டம் வரைக்கும் இதை எல்லாம் பார்த்தா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அவங்களும் வந்து இப்போ உள்ள இதுக்குபடி இப்போ வந்து மாறிக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு அப்படி இருந்தவங்களும் தான் ஆனால் இருந்தாங்க ஏன்னால் இப்போ வந்து நம்ம குழந்த ஒரு ஸ்கூலுக்கு போனால் கூட வந்து வேறே ஒருத்தங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றதலாம் பார்க்குறது முன்னாடி தலைமுறையிலலாம் அப்படிலாம் இருந்திருக்காங்க இப்போ அப்படி கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமா இருக்கட்டும் நல்லா படிக்கணும் சாதிக்கணும் அப்படி நினைக்கிறனால் அவங்களும் மாறிட்டாங்க எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் வந்து ஒரு ஒரு வெற்றியும் வந்து காண முடியும் அப்படினு மாறிட்டாங்க இப்போ முன்னாடி இருந்த மாதிரி இன்னுமே இப்பயும் இருந்தால் யாருமே வந்து ஒன்றா இருக்க முடியாது சந்தோஷமா இருக்காது அவங்களாட எதையுமே வந்து பண்ண முடியாது ஒருத்தங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட ஹெல்ப் கூட பண்ண முடியாது அப்படி வந்து நீ வேறே நான் வேறே அப்படி பார்த்தாங்கன்னா அதனால் தான் மாறிக்கிட்டாங்க அது இல்லாமல் இப்போ குழந்தைங்க எல்லாம் வந்து அவங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா விளையாடறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வேறே ஒருத்தங்க அந்த மாதிரி ஜாதி மதம் பார்த்தா வந்து அவங்களும் சந்தோஷமா இருக்க முடியாது குழந்தைங்களுக்காக மாறிக்கிட்டாங்க நிறைய இதே இதே மாதிரி இப்போ வந்து யாருமே வந்து அதெலாம் பார்க்குறது இல்லை அதெலாம் பார்த்தா வந்து பார்த்து ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படினு நினைச்சு அவங்களும் அது வந்து அக்செப் பண்ணி தான் மாறிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்படியே இப்படியே இந்து எந்த மதம் இதெலாம் பார்க்காம இருந்தால் தான் வந்து எல்லாரும் ஒன்று அப்படினு நினைச்சு வாழ்ந்தால் தான் வந்து நல்லா இருக்க முடியும் அப்படினு நினைக்கிறாங்க